எனக்கு என் வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றத்திற்கு உதவியாக இருந்த தொழில்நுட்பம்மும் சரி கல்வியும் சரி அதுக்கு ஸ் சம்மந்தமான தொழில் அதிபர்கள் தலைவர்களில் எனக்கு ரொம்ப பிடிச்சவுங்க வந்து தொழில் அதிபர்களில் வந்து ரத்தன் டாடா ரொம்ப பிடிக்கும் அம்பானி ரொம்ப பிடிக்கும் தலைவர்களில் பார்த்திங்க அப்படின்னா கல்வி சார்ந்த இதுக்கு கல்வி கண் திறந்த நம் காமராசர் ஐயாவை பிடிக்கும் அதுக்கப்புறோம் வந்து தொழில்நுட்பம் ரீதியாக வந்து பிரதமர் மோடி அவர்களை வந்து பிரதான் மந்திரி மோடி அவர்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது நம்ம வாழ்க்கையில எப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கு அப்படிங்கன்னா கல்வி வந்து அந்த காலத்தில் குழந்தைங்கள வந்து கல்வி நம்ம வாழ்க்கைக்கே ரொம்ப கஷ்டப்பட்றபோது கல்வி வந்து ஒரு பெருசாக வந்து மதிச்சு யாரும் அனுப்பலை அப்படி இருக்கபோது குழந்தைங்கள் எல்லாம் கல்வி கற்றுக்கணும் அப்படியின்னு அதுக்கான ஒரு ஏற்பாடாக முன் இதுர்வாக வந்து சாப்பாட்டை கொண்டு வந்து கல் அதாவது ஸ்கூலில் வந்து எல்லாத்துக்கும் வந்து இலவச உணவு திட்டத்தை கொண்டு வந்து அது மூலியமாக எல்லா குழந்தைங்களையும் முக்கியமாக பெண் குழந்தைங்களை ஊக்குவிச்சு பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சவர் வந்து காமராசர் ஐயா தான் அவர் தான் வந்து விதை போட்டவர் அதுக்கப்புறோம் வந்து எம்ஜிஆர் ஐயா வந்து அதுக்கப்புறோம் அதை வந்து வளர்த்தி விட்டாங்க எல்லா குழந்தைங்களும் முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய கல்வி கொடுக்கணும் அவங்களும் வந்து வாழ்க்கையில வந்து சுயமாக நிற்கணும் அவங்களும் வாழ்க்கையில சம்பாதிக்கணும் அவங்க வாழ்க்கைக்கு அது உதவும் அப்படின்னு ஜெயலலிதா அம்மா இவங்க எல்லாரும் வந்து நிறையா உதவி செஞ்சுருக்காங்க ஸோ அந்த வகையில் அந்த கல்வி வந்து எங்களுக்கு கிடச்சதுனால தான் வந்து நாங்கள் இப்படி படிச்சு நாங்கள் ஒரு நிலமைக்கி நல்ல நிலமைக்கி வந்து இப்போ வெளியில படிச்சு போய் ஒரு நல்ல வேலையில் இருக்கோம் ஸோ அந்த கல்வியில பார்த்திங்கன்னா இப்படி ஒரு மாற்றம் எங்கள் வாழ்க்கையில் நடந்து இருக்கு தொழில்நுட்பம் ரீதியாக பார்த்திங்கன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்குமே நம்ம வந்து து ஒரு வர்த்தகம் பண்ணனும் அப்படின்னா நம்ம பிஸ் ஒரு டிரான்ஸாக்ஷன் பண்ணனும் அப்படின்னா போய் பேங்க்லருந்து தான் நம்ம காசு எடுத்துகிட்டு வரணும் காசை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு போய் பெரிய ஒரு லைனில் நிற்கணும் அதுக்கு டைம் வேஸ்ட் வந்து நிறைய இருக்கும் அதுல மெயின்னாக நீங்கள் கொரோனாக்கப்புறோம் அதுக்க அதுக்கப்புறோம் ஏடிஎம்கிற கான்செப்ட் வந்தது ஏடிஎம் கான்செப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்போவுமே வந்து நம்ம ஏடிஎம்யில வந்து கம்மியான ஏடிஎம்ஸ் தான் நம்ம பக்கத்தில் இருக்கும் அங்கே போய் நம்ம வந்து க்யூவில நின்றுதான் எடுக்கணும் ஆனால் இப்போ கொரோனா டைம் கொரோனாக்கப்புறோம் பார்த்திங்கன்னா இந்த யுபிஐ ஆன்லைன் பேமண்ட்டு கூகுள் பே பேடிஎம் ஃபோன் பே இந்த மாதிரி வந்ததுனால கேஷ் லெஸ் இந்த கேஷ் லெஸ் பேமண்ட்டாக மாறிருச்சு இது இதுக்கு முக்கியமான காரம் வந்து நான் வந்து பிரதான் மந்திரி ஐயா ஓடைய டிஜிட்டல் இந்தியாங்கிற ஒரு திட்டத்தை நான் பாக்கறேன் ஸோ இதில் வந்து நம்ம கேஷ்ஷே நமக்கு தேவை இல்லை நம்மளுக்கு நம்ம வந்து அப்படே ஆன்லைன்ல டிரான்ஸாக்ஷன் பண்ணிவிட்டு எப்போ எங்கே இருந்தாலும் நம்ம பண்ணலாம் நம்ம போய் பணம் எடுத்துகிட்டு வரணும் அதுக்காக எவ்வளவோ டைம் வந்து மிச்சம் ஆயிருக்கு இந்த மாதிரி அவசர உலகத்தில் ஸோ எனக்கு மு முக்கியமான இம்பேக்ட் கிரியேட் பண்ணது வந்து இந்த கல்வியும் தொழில்நுட்பம் ரீதியாக இந்த டிஜிட்டல் டிஜிட்டலைஸ்ட்டானது தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து இருக்கு